நீச்சல் வந்து பாரம்பரிய நீச்சலுங்கிறது இப்போ இருக்கற நீச்சலை விட அப்போ இருக்கற நீச்சல் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ நீச்சல்னால் சின்னவங்கிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் நீச்சல் அடிப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குன்னால் நீச்சல் அடிக்குன்னா போய் காசு கட்டி நீச்சல் அடிக்கிறாங்க அப்போன்னா நீச்சல் அடிக்குன்னா ஏரி குளம் கிணறு அது மாதிரித் தான் நீச்சல் அடிப்பாங்க அதில் வந்து நதியில் ந நீச்சலடிருக்கிறத விட கடலில் நீச்சல் அடிக்கிறத்துக்கு ராெம்ப நல்லாயிருக்கும் ஆனால் கடல் நீச்சலடிக்குறத்தும் போது அலைகள் நிறையா வரும் அதனால நீச்சலடிக்கிறத்துக்கு ரொம்ப ட்ரைனிங் ஹெவியாக இருக்கும் இட் ஸோ எனக்கு வந்து நீச்சல் க கற்றுக்க என் ரொம்ப பிடிக்குன்னா கடலில் நீச்சலடிக்கிறத்து எனக்கு ராெம்ப பிடிக்கும் அங்கே இருக்கற அலைகள் கம்மியாகி எதுர்த்து நீச்சலடிக்கிற மாதிரி அது ரொம்ப நல்லாயிருக்கும்